ஹலோ நியூஸ் நியூஸ் பேப்பர் பையனா நான் இங்கே திருவாரூர் பக்கத்திலருந்து பேசுககிறேன் நாளிலந்து எனக்கு நியூஸ் பேப்பரு போடணும் வீட்டில் டெய்லியும் தமிழ் பேப்பரு மட்டும்

இல்லை இல்லை எனக்கு காலையில் மட்டும் போட்டால் போதும் காலையில் நீங்கள் எனக்கு எத்தனை மணிக்கு இந்த லைனுக்கு வருவீங்க திருவாரூர் பக்கம் வடக்கு வீதி சரி ஓகே அந்த டைம்கே போடுங்க ஹிந்து போடுங்க பரவாயில்ல மந்த்லி மந்த்லி நான் கொடுத்துறேன் ஓகே ஓகே நான் மாதம் மாதம் உங்கள் அகௌண்ட்டில் கிரிடிட் பண்ணி விட்டுறேன் நூற்றம்பது ரூபா எனக்கு நாளிலந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நான் உங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் ஓகே நன்றி